ஒரு முக்கியமான முடிவுன்ட்டு சொல்லணும்னா ஸ்கூல் முடிச்சுட்டு நாங்கள் நீட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து மெட்ரிக் சிலபஸ் படித்ததுனால நமக்கு இந்த சிபிஎஸ்சி சிலபஸ்சில் இருக்கிற நீட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வந்து அந்த டைம் நான் வந்து வெளிநாடு போவதுக்கு நீட்டு எக்ஸாமினேஷன் இந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் முடிவு எடுத்து எல்லாம் இது பண்ணி விசா கிசா எல்லாம் இது பண்ணி நாங்கள் வெளிநாடு போய்விட்டு மருத்துவம் படிக்கலான்ட்டு எல்லாம் கிளம்பி போய்விட்டும் மேக்சிமம் வந்து யார் சஜஷன் தருவாங்கன்னால் இந்த டிஷிசனுக்கு வந்து எங்கள் அப்பா தருவாங்க அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க எங்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் தருவாங்க நாங்கள் வந்து வெளிநாட்டு வெளிநாடை வந்து அர்மேனியா நாட்டை இது அது ச்சூஸ் பண்ணி விசா ஸ்டெடிஸ் விசா ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து டிஷிசன் வந்து எங்கள் அப்பாதான் சொல்லுவார் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போனோம்